ஹலோ மொபைல் ஷாப்புங்களா எனக்கு வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஏதாவது வேணுங்க எனக்கு வந்து டென் தௌசண்ட் பஜ்ஜட்குள்ளே வேணும் கேமராலாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் ஸ்டோரேஜ் நிறையா இருக்கணும் சரிங்க நீங்கள் ஹோம் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை நாங்களே நேரில் வந்து வாங்கிக்கணுமா சரிங்க நான் வந்து நேரில் நான் வாங்கிக்கிறேங்க ஆ சரிங்க